அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஆரம்ப கால கட்டத்தில் ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் வந்து வீட்லையே வந்து பிரசவம் எல்லாம் பார்த்துப்பாங்க அதுக்கப்புறோம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்த வந்து தலை திரும்பிருச்சு தொப்புள்கொடி மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியில இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரியான சூழல்ல வந்து குழந்தைங்கள வந்து வயித்துலையே இறந்து போயிடுது இல்லைனா அந்த கர்பினிகளும் வந்து இறந்து போயிட்றாங்க இந்த அரசு ஆரம்ப சுகாதாரம் எல்லாம் ஆரம்பித்த பின்னாடி தான் அவங்களுக்கான சில தடுப்பூசிகள் வந்து போடணும் அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதே இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்ஸுன்னு கொண்டு வந்து இருக்காங்க அதாவது ஏற்காட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே இருந்து நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த குழந்தைங்கள அதாவது அந்த கர்ப்பிணியை வந்து காப்பாற்றுறத்துக்கும் அந்த குழந்தைய காப்பாற்றுறத்துக்கும் இந்த ஆம்புலன்ஸானது விரைவில் வந்து செயல்படுது அப்படிங்கறத சொல்லலாம் அப்போ அரசினுடைய திட்டங்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து செயல்படணும் அப்படிங்கறது நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன்